ஹலோ வள்ளி விலாஸ் டிராவல்ஸ்சா நான் உங்கள் டேக்ஸியை கடலூர்லேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு புக் பண்ணியிருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்துருக்கீங்க நான் ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணினா நீங்கள் மூணு மணிக்கு வந்துருக்கீங்க நான் வர சொன்ன இடம் புதுப்பாளையம் நீங்கள் ஆனால் வந்தது தேவனாம்பட்டிணம் எல்லாமே தப்பு தப்பாக செய்யறீங்க உங்கள் வண்டி நான் உங்கள் வண்டியை கேன்சல் பண்ண போறேன் அதுக்கான பேமண்ட்டை நீங்களே கொடுத்துடுங்க உங்க முதலாளிகிட்ட நான் கொடுக்க மாட்டேன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு வண்டிலாம் நான் வச்சுக்க மாட்டேன் நீங்களே வச்சுக்குங்க உங்க வண்டியில் நீங்களே போய்க்கோங்க நாலாம் வரமாட்டேன் அதனால் உங்க ட்ராவல்ஸ்சை நான் ரத்து செய்யப் போறேன் நீங்கள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் வேறே டிராவல்ஸ் பார்த்துக்கிட்டு நாங்கள் மெட்ராஸ் போகிறோம்